ஹலோ ஹலோ அண்ணா இது ஆனந்த் பவன் தானே அண்ணா ஒரு ஆ ஃபுட் ஆடர் கொடுக்கணும்ண்ணா நோட் பண்ணிக்கோங்கண்ணா நான் சொல்கிறேன் ஒரு ஒரு பார்சல் வந்து வெஜிடபுள் பிரியாணியும் இன்னொரு பார்சல் வந்து ஃபிரைட் ரைஸ்ஸும் தொட்டுக்க வந்து கோபி மஞ்சூரியன் கோபி சிக்ஸ்ட்டி ஃபை சிக்ஸ்ட்டி ஃபை சொல்லிடுங்கண்ணா ஆ ஆமாண்ணா அது போதும்ணா அவ்வளோதாண்ணா அண்ணா எத்தனை மணிக்குண்ணா வரும் ஒரு ஃபை ஓ கிளாக்குக்கு முன்னாடி வந்து கொடுக்க முடியுமாண்ணா ஆமாண்ணா ஒரு ஃபை ஓ கிளாக்குக்கு முன்னாடி வந்து கொடுத்துருங்கண்ணா மேக்சிமம் ஃபை ஓ கிளாக்குக்கு முன்னாடி கொடுத்துருங்க ஆமாண்ணா நான் அட்ரஸ் சொல்கிறேன்ணா செகண்ட் ஸ்ட்ரீட் நாகூர்ண்ணா ஆமாண்ணா இப்போது ஆ லொகேஷன் தெரியலனா எங்களை காண்டக்ட் பண்ணுங்கண்ணா நான் வந்து டேரெக்ட் பண்ணுறேன் ஆ சரிங்கண்ணா ஆன் டைம்க்கு கொஞ்சம் டெலிவரி பண்ணிடுறீங்களாண்ணா ஆ சரிங்கண்ணா ஓகேண்ணா தேங்க்ஸ்ண்ணா